புதிதாக பிறந்த குழந்தைகள் சுகாதாரமான சூழலில் இருப்பதற்கும் சுகாதாரமற்ற நிலைமைகளால் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா நம்ம என்னைக்கும் சுத்தம் வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்போம் அதில் வந்து மூத்தவர்கள் முதியவர்கள் அதுக்கப்பறம் சிறுமிகள் சிறுவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனால இப்போது ஒருத்தங்களுக்கு உடம்பு சரி இல்லை அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு சளி இருக்கு அப்படின்னா வந்து அவங்கள வந்து நம்ம வந்து குழந்தைகள் பக்கத்தில் வராமல் தடுக்கணும் அதாவது வந்து அவுங்களுக்கு அவங்களே அவங்கள வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்போது தான் வந்து குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்க சின்ன குழந்தைகள் அப்பிடிங்கிறதுனால வந்து அவங்களால வந்து நிறைய எதிர்ப்புசக்தி அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து எடுக்க ஆரம்பிக்கணும் அப்பறம் நம்ம இருக்கும் இடத்துல வந்து நம்மளுடைய ஹைஜீனை ரொம்ப வந்து பார்த்து பார்த்து வெச்சுக்கணும் நம்ம வீட்டில் வந்து ஹைஜீன்லாம் வந்து நம்ம வீட்ட வந்து தொடைச்சிட்டே இருக்கணும் கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கப்றம் நம்ம வீட்டுக்கு வந்து இப்போது வந்து நிறைய பேர் நம்மள பார்க்க வர்றாங்க அஃப்கோர்ஸ் என்றைக்குமே வந்து ஒரு கொழந்தை பிறந்துருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பாக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க ஸோ நிறைய பேர் வரும்போது அந்த ம் எவ்வளோ பேர் வர்றாங்க அந்த எண்ணிக்கை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிக்கணும் அவங்கள வந்து கொஞ்சம் கம்மியாக ரொம்ப ஊர் கூட்டி நிறையா பேராக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் பேர் லிமிட்டடான சர்க்கிள்ல மட்டும் வந்து பார்க்க சொல்லணும் அவங்களுக்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும் அவங்களுக்கே வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து கொஞ்சம் தொடுறதுக்கும் அவங்கள வந்து பக்கத்தில் வந்து தூக்கி வெச்சு கொஞ்சுறதுக்கும் அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்பறம் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அது நம்மளுடைய கைகளை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுவும் வந்து இட் வில் இம்ப்ரூவ் த ஹைஜீன் அதுக்கப்பறம் வந்து மஸ்கிட்டோ ரெப்பளண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்பறம் நிறையா வந்து தேவை இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஊருக்கெல்லாம் வந்து டிராவல் பண்ண வேண்டாம் நமக்கு தேவை அப்படின்னா மட்டும் டிராவல் பண்ணலாம் பிகாஸ் டிராவல் பண்ணும்போது அதோடு நிறைய பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் போகிற இடத்துல தண்ணி ஒத்துக்காது இல்லைன்னா அந்த என்விராய்ன்மெண்ட் வந்து அவ்வளோ சுத்தமாகவும் இருக்காது சுகாதாரமாகவும் இருக்காது இல்லை குழந்தைக்கு வந்து அந்த ஃபுட் வந்து ஒத்துக்காது சாப்பாடு வந்து ஏற்றுக்காது அதனால வந்து இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்பறம் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்த ஒதுக்கணும் நம்ம வீட்டில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு எடம் வைக்கணும் அதுக்கப்பறம் அவங்களுக்குன்னு அவங்களுடைய ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அவங்களோட யூஸுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு ஐட்டம்ஸும் நமக்கு பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வெச்சுக்கணும் அது வந்து ரொம்ப நல்லது பேபிக்கு யூஸ் பண்ண டவலை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த துண்டுகள் எல்லாத்தையும் அவங்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வெச்சுக்கணும் அதுக்கப்பறம் வந்து நம்ம வந்து ரெகுலராக கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளையும் எஜுகேட் பண்ணிக்கணும் மிச்சவங்களையும் நம்ம வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அதாவது பேபிக்கோட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும் குழந்தைங்களுக்கும் நம்மங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்பறம் நம்மளும் வந்து நிறையா வேக்சினேட் ஆகிக்கணும் அதாவது தடுப்பூசியும் நம்ம பேரன்ட்ஸும் போடணும் குழந்தைகளும் போட்டுக்கணும் வீட்டில் இருக்க எல்லோருமே போட்டுக்கணும் பிகாஸ் அது வந்து ஒரு பிரிவென்ட்டிவ் மெஷர் அது வந்து போட்டுக்கிட்டால் வந்து ரொம்ப சேஃபாக இருப்போம் ஸோ அதனால என்னைக்கும் தவறாமல் வந்து நம்ம வேக்சினேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுருணும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மெயின்டென் பண்ணோம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து டெஃபனெட்டாக வந்து சுகராதாரமான நிலமையில குழந்தைகள் வளருவாங்க இல்லாத இடத்துலையும் இது எல்லாம் வந்து நம்ம பண்ணுறத பண்ணணும் இனிமேல்